மருத்துவமனைகளில் வந்து நம்ம ஒரு உடனே இந்த சிகிச்சை பண்ணுறது எல்லாம் நம்மளுக்கு சரியானபடி செய்கிறது இல்லை என்னன்னால் ஒரு எமர்ஜென்ஸினு ஒரு வந்து இவ் ஸ்கூ காலே இதில் ஹாஸ்பெட்டலில் சேர்த்தோனா அவங்களுக்கு சரியான முதல் உதவியே செய்கிறது இல்லை போய் ஃபார்ம் வாங்கிட்டு வாங்க கைய இது யார் கொண்டாந்து சேர்த்துனது அலக்கழிக்கிறானுங்க நம்மளை அலக்கழிங்க பேஷண்ட் ஒரு பக்கமாக பெட்டில் படுத்துட்டு அவங்க வேதனை பார்த்தா நம்மளுக்கே ஒரு காலடிபட்டு கால் ஃபிராக்சர் ஆகி அந்தமாதிரி இருக்கிற நா ஒரு ஆளுங்களை கொண்டாந்து சேர்த்துனா அதுக்கு உடனடியான ஒரு இதே இல்லை எப்படியானது ஏதானதுனு உட்காந்து அவங்க லிஸ்ட் போடு நம்மளை முதல்ல கேட்குறாங்க எந்த மாதிரியானது விபத்து இது யார் மூலிமா பண்ணது இது எவன் அடித்தது என்னனு சொல்லி இவங்க கேட்குறதே ஒரு இதமாக கேட்குறாங்க அவங் முதல் உதவி உடனே எடுத்து எதோ ஒன்று உதவியே செய்கிறதில்ல ஹாஸ்பெட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பெட்டலை அந்த எல்லாம் கேள்வி மேலே கேள்விதான் கேட்குறாங்க தவிர ஒரு பேஷண்ட்டை வந்து அலக்கழிறாங்க அவர்கள் வந்து உயிர் ஊஞ்சலாடுகிற சமயத்தில் கூட அவங்கள வந்து ஒரு சரியான உதவி செய்கிறதில்ல இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது இந்த இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சீராக செஞ்சாங்கனால் நல்லா இருக்கும் முதல்ல ஒரு பேஷண்ட்டை கொண்டாந்து ஹாஸ்பெட்டலில் சேர்த்தணுமன்னா முதலில் அவர்களுடைய முதல் உதவி முதல்ல எடுத்து ப பேஷண்ட்டை பார்த்துட்ட பிறகு நீங்கள் எ உக்கார சொல்லி அதை கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணவங்களை வந்து உக்கார வச்சு அவங்கள வந்து நீங்கள் அதுக்கப்புறம் விசாரணை பண்ணுறதா இல்லை கேள்வி கேட்குறதா கேட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதை அந்த இதே உங்கள் டாக்டருங்க செய்கிறதில்ல அந்த நர்ஸ்ங்க அந்த அவங்கள்லாம் சரியானபடி ரெஸ்பான்சே பண்ணுறதில்ல முதல்ல வந்து இதுதான் கேட்குறாங்க தவிர எப்படி ஆனதுன்னு ஒரு பேஷண்ட்டு ஒரு படுக்கையில் அப்படியே படுத்துட்டே இருக்கிறாங்க அதை அதை வந்து நீங்கள் இந்த கோரிக்கை வந்து என்னனு சொன்னால் முதல்ல அந்த பேஷண்ட்டை வந்து உள்ள அனுப்பிச்சி அவங்கள முதல் உதவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக ஒரு மணி நேரம் ஒரு ஒரு ஒரு மணி நேரம் உக்காரச் சொன்னால் அவங்க உக்கார நம்ம கூப்பிட்டு வந்தவங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறம்மேனு வந்து நம்ம எழுதுகிறதோ பண்ணுறதோ அதை செய்யணும் அது மிகப்பெரிய தவறு அது அந்த மாதிரி செய்கிறது அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எங்களை அடக்கழிக்காம ஒரு மருத்துவமனையில் வந்து என்ன ஒரு பேஷண்ட் வந்தாங்கனா முதல்ல அவங்கள முதல் சிகிச்சை அவங்களப் பார்க்க ஒரு எமர்ஜன்சி எது நடந்தாலும் சரி அவங்கள வந்து முதலில் மருத்துவத்தை அவங்க ப மருந்துக் கொடுத்து அவங்கள பேஷண்ட்டை வந்து கவனித்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் இதை வந்து காலம் காலமாக இப்படிதான் செய்கிறாங்க டாக்டருங்கெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல இதெல்லாம் நீங்கள் இதையெல்லாம் ஃப்ராப்பராக செஞ்சாங்கனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதைப் பற்றி வந்து யார்க்கிட்ட சொல்கிறதுன்றது எங்களுக்குத் தெரியலை இதை வந்து நீங்கள் ஒரு முன் உதாரணமாவது இதை டாக்டருங்க வந்து சொல்லி பேஷண்ட்டை வந்து உடனடியாக நீங்கள் பார்க்கணும்ன மாதிரி செய்ய சொல்லுங்கள் நம்ம கோரிக்கை வந்து அதுக்கப்புறம் கேள்வி கேட்குறதா இல்லை என்ன பண்ணுறதெல்லாம் பிறகு வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு முன் உதாரணமாக வந்து எடுத்தால் நல்லா இருக்கும்